அரியாலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நாம யூஸ் பண்ணுறது டூ வீலர்ஸ் த்ரீ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம் அதாவது டூ வீலர்ஸ்ன்னா பைக் அந்தமாதிரி இது வரும் த்ரீ வீலர்ஸில் ஆட்டோஸ் அந்தமாதிரி வரும் ஃபோர் வீலர்ஸில் லாரிஸ் அந்தமாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க டூ வீலர் வந்துட்டு நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஏதாச்சும் கடைக்கு போகணும் பக்கத்தில் போகணுன்னா டூ வீலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க த்ரீ வீலர்ஸ் ஆட்டோஸ்லாம் வந்துட்டு இப்போ நம்ம சர்ச்சிக்கு போகணும் பஸ் ஸ்டாப்ஸ் போகணுன்னா த்ரீ வீலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஆட்டோஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க லாரிலாம் வந்துட்டு நமக்கு ஏதாச்சும் லோடு ஏற்றி ஏறக்கணும் அந்தமாதிரிலாம் லாரிஸ் யூஸ் பண்ணுறாங்க பஸ்ஸஸ் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஊருக்கு போகணுன்னா பஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் ட்ரெயின் வந்துட்டு ஏதாச்சும் வெளி ஊருக்கு போகணும் அந்தமாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ணுறதனால எல்லாத்துக்கும் இது தான் பிடிச்சிருக்கு அதனால் இதுதான் ரொம்ப யூஸ்ஸா இருக்குது அதனால் எல்லா மக்களுக்கும் இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு